முப்பது ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு முப்பது அஞ்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நாலு இருபத்தி ரெண்டு மூணு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ரெண்டு இருபது ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒம்பது ஏழு நாலு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ரெண்டு